எங் ஆக்ஷுவலா எங்கள் ஊர்ல வந்து பேர்டு வாட்சிங் க்ளப்லாம் எதுவும் கிடையாது பட் நாங்கள் வந்து ஆனால் பேர்டு வாட்ச் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அது இப்போது நான் ஆக்ஷுவலா இங்கே எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா வேதாரண்யம் வேதாரண்யம் கோடியக்கரை அங்கே ஆக்ஷுவலா பறவைகள்லாம் நிறைய வரும் ப்ளஸ்ஸு வேடந்தாங்கல் அங்கேயும் போயிருக்கேன் பசங்கக்கூட சேர்ந்தும் போயிருக்கேன் இண்டிஜுவலாவும் போயிருக்கேன் அப்போ வெளிநாட்டுப் பறவைகள் வர்றது இல்லை அந்த வித்தியாசமான பறவைகள் அதெலாம் வர்றது அது வந்து என்ன மாதிரி சாப்பிடுது இல்லை எப்படி எப்படி கூட்டமாக எப்படி வருது இல்லை இண்டிஜுவலாக எப்படி இருக்குது சிலது நிறையா வாட்ச் பண்ணுவோம் அதெலாம் பார்த்துருக்கேன் என்ன எங்கள் ஊரில் அது மாதிரி க்ளப்லாம் எதுவும் கிடையாது அதனால க்ளப்லாம் எதுவும் ஜாயின் பண்ண முடியலை பட் அது இல்லாமல் எங்கள் ஊர்ல ஏரி குளங்கள் அதெலாம் இருக்குதில்ல அங்கெலாம் போயிருக்கோம் அங்கெலாம் மெ அந்த மீன்லாம் எப்படி கொத்துது அது இரையை எப்படி தேடுது என்ன எப்படி கத்துது ஒவ்வொன்றும் என்ன ஒவ்வொரு வாட்சிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் அது கூப்பிட்றதோ கத்துறதோ இல்லை பறக்கிறதோ அது ஒவ்வொரு விதமாக வாட்ச் பண்ணிகிட்ருப்போம் பார்ப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கூட சேர்ந்து தான் பார்த்துருக்கேன் நான் ஆக்ஷுவலி க்ளப்லலாம் எதுவும் இல்லை இங்கே கோடியக்கரையில் நல்ல நிறைய பார்த்துருக்கேங்க ஓகே